எங்கள் ஊரில் எல்லாம் வந்து பாரம்பரியமுன்னு விவசாயன்னு பார்த்தா நெல் கரும்பு வாழை மஞ்சள் இதுதான் எங்கள் ஏரியாவில் விவசாயம் வந்து இதுதான் அதிகம் தோட்டத்து பக்கமாக இருந்தா மஞ்சள் வைப்பாங்க தக்காளி கத்திரிக்காய் அவரக்காய் கொடி இதை மாதிரி எல்லா போட்டு விடுவாங்க பாரம்பரியமே எங்கள் ஊரில் வந்து இது தான் விவசாயம் பண்ணிட்டுயிருக்குறோம் இப்போ தென்னமரங்க நிறையா இருக்கு ஏகப்பட்ட தென்னைமரம் இருக்குது தேங்காய் வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டின தூரம் தென்னைமரம் நிறையா தெரியும் வாய்க்கால் இருக்குது ஆறு இருக்குது பவானி சாகர் டேம் தண்ணி தான் எங்கள் ஊருக்கு பாசனமாக இருக்குது அதனால் வந்து எப்பயுமே நெல் வயல் வந்து எப்பயுமே பசுமையாக எங்கள் ஏரியாவில் நெ வயல் பூரா நெல் நிறையா இருக்கு மஞ்சள் போட்ருப்பாங்க எங்கள் ஊரில் இதுதான் பாரம்பரியமாக விளையவச்சிட்டு இருக்கிறாங்க